இந்த பருப்பு சாம்பாரில் வந்துங்க கொஞ்சம் உப்பு அதிகமாக போச்சுன்னால் அதுக்கு நாம் இந்த உருளக்கெழங்கை வெட்டிப் போட்டா அந்த உப்பெல்லாம் இழுத்துக்குங்க அதனால் அந்த பருப்பு கொஞ்சம் கரெக்ட் ஆயிடும் உப்பு கம்மியாயிரும்னு வையுங்களேன் அதுபோல அந்த காயெல்லாம் வந்துங்க காய் செய்யும் போது காய்கறியெலாம் செய்யும்போது காரம் அதிகமாக போச்சுன்னால் இந்த விளக்கெண்ணன்னு சொல்லுவாங்கள்லை இந்த பருப்புக்கெல்லாம் ஊற்றுவாங்க இந்த விளக்கெண்ணைய அதில் கொஞ்சம் ஊற்றுனா மேலாப்படியே எடுத்து ஊற்றி ஒரு ரெண்டு பிரட்டு பிரட்டுனா காரம் கம்மியாயிடுங்க அது போல இந்த பிரியாணி செய்யும்போது அப்படிதாங்க காரம் அதிகமாக இருந்துச்சுன்னால் நம்ம செய்யும்போது நம்ம வச்சுப் பார்ப்போம் வாயில் வச்சுப் பார்ப்போம் காரம் அதிகமாக இருக்கா இல்லையா அப்படின்னு அந்தமாதிரி சா வச்சுப் பார்க்கும்போது காரம் அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சா அந்த காரத்துக்கு காரம் குறைக்குறக்கு என்ன பண்ணலான்னா கொஞ்சோம் நெய் ஊற்றலாங்க நெய் ஊற்றி இது பண்ணிணா கொஞ்சோம் காரம் கம்மியாகும் அல்லது இந்த தயிர் கொஞ்சம் அதில் ஆட் பண்ணிட்டால் தயிர் காரம் கொஞ்சோம் கம்மியாகுங்க சாப்பாடும் நல்லபடியாக மெதுமெதுமெதுன்னு இருக்குங்க சூப்பராக இருக்கும் அப்புறம் இந்த நான்வெஜ் ஐட்டம் செய்யும்போது அந்த கொழம்பு கொஞ்சம் தண்ணி மாதிரி போயிருச்சுன்னா அதுக்கு நம்ம அந்த கடல தேங்காய் இதையெல்லாம் கொஞ்சம் அரைச்சு ஊற்றுனோம்னா இந்த தண்ணி மாதிரி இருக்கிறது வந்து கொஞ்சம் கெட்டிப்படும் ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா கொஞ்சம் கடல கொஞ்சம் அதிகமாக போட்டால் கட் ஆயிடும் ரொம்ப ஓரளவுக்கு தான் அங்கே தண்ணி மாதிரி இருக்குது அப்படின்னா கடல கம்மியாகவே போடலாங்க கடல தேங்காய் கொ கொஞ்சமா போட்டு கடல கொஞ்சம் கம்மி போடலாம் அதிகமாக தண்ணியாக இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக கடல போடணும் இல்லேன்னால் கம்மியாக போட்டாவே போதும்னு வையுங்களேன் அப்புறம் வேறு வந்துங்க இந்த டீ டீ வைக்கும்போது அப் சுகர் அதிகமாக போச்சுன்னு வையுங்களேன் சுகர் அதிகமாக போனால் கொஞ்சம் பால் அதோ எச்சா சேர்த்துட்டா சுகர் கம்மியாயிடும் தான் ஒரு சிலர் தண்ணி ஊற்றுவாங்க தண்ணி ஊற்றினா ரொம்ப சல சலன்னு ஆயிடுங்க அதனால் பால் ஊற்றினா கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு வையுங்களேன்